நாங்கள் கிணத்துல நீச்சல் அடிக்கும் போது கரை இருக்கும் கரை கரையை பிடிச்சிட்டு வந்து கரையை பிடிச்சா தான் நிற்க முடியும் கரை பிடிக்காத நிற்க முடியாது கரை பிடிக்காத நிற்க முடியாது நானாக திட்டு எங்கே இருக்கே அந்த திட்டில் தான் நிற்கும் அது உள்ளே கல்லு இருக்கும் கல்லில் போய் மோதிக்க முடியாது மோதினால் தான் நம்ம ஒசர வரலாம் ஒசர வந்தால் தான் நம்ம காயம் கீயம் பட்டுவிடும் காயம் பட்டுட்டுன்னால் நமக்கு தவறாகிடும் என்ன காயம் பட்டுச்சுனால் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் என்ன பண்ணுவான் எங்கே குதித்த என்ன பண்ணிணே என்ன யார் அடித்ததுன்னு கேட்பான் டாக்டரு அதனால் நாங்கள் எங்கையும் இது பண்றதில்லை நல்லா குதிச்சோமா கரை ஓரம் போய் நிற்பேன் கருத்து கரையை போய் பிடிச்சிருவேன் கரையை போய் பிடிச்சேன்னாக்கா உஷாரா வந்துடுவேன் நான் அதெல்லாம் நான் எதுவும் இது பண்ணமாட்டேங்க காயமே எனக்கு எப்போயுமே காயம் படலை குதிச்சதுலேருந்து காயம் படுறதில்ல எனக்கு காயம் படாத கரெக்டாக நான் உஷாரா அப்படி இருப்பேன் நான் அது சைக்கிளு கூட ஓட்டினா சைக்கிளு கூட நானாக தான் கற்றுக்கினேன் சைக்கிள் கூட நானே கற்றுக்கினேன் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல சைக்கிள் நானே கற்றுக்கினேன் ஆமாங்க நானே சைக்கிளு கற்றுக்கினேன் உஷாரா நான் அதெல்லாம் எதுவும் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல சைக்கிள் நானே கற்றுக்கினேன்